எனக்குக் கைத் தொழில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கூடை பின்னுறது மேட் பின்னுறது டெய்லரிங் தைக்கிறது இது எப்படி நான் வெளியில் சம் இது பண்றேன்னா முன் காலத்தில் வந்து நம்ம கூவி கூவி விற்றா தான் மக்களுக்கு போய் சென்றடையும் இப்போது வந்து யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்குனுன் சொல்லிட்டு விளம்பரம் ஆடுங்க வந்து நம்ம கொடுத்தோமுன்னா வந்து கா வந்து வாய்ங்கிறாங்க இப்போ இப்போது வந்து கம்ப்யூட்டர் காலமாக இருக்கறதுனால் எல்லாமே மக்கள் வந்து இதில் இப்படி நம்ம அட்வர்டைஸ்மென்ட் போட்டு அதில் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுந்தான் வாங்கறாங்க முன் காலத்தில் அப்படி கிடையாது மக்கள் வந்து கொடுத்தாலும் இவ்வளோவா அப்படின் சொல்லிட்டு கேட்பாங்க இப்போது ஆன்லைன் ரேட்டாக உடனே வாய்ங்கிறாங்க